சா ஹலோ சார் நான் வந்து இந்த ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ் எடுக்கப் போகணும் ஆமாம் சார் சென்னை போத்தீஸுக்கு போகணும் போ அங்கே வந்து நாங்கள் இங்கேருந்து இந்த கிருஷ்ணகிரியில் போகிறதுனால எங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுன்னு தெரியாது அதனால்தான் உங்கள் கேப் வந்து புக் பண்ணலான்னு வந்துருக்கோம் சார் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க சார் சார் அவ்வளோலா ஆகாது சார் ஒரு மூணு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் பேசிக்கோங்க ஏனால் பெட்ரோல் வந் நானே போட்டுக்குறேன் உங்களுக்கு சாப்பாடுகூட வாங்கித்தரேன் போகிற வர சார்ஜஸ் எல்லாம் பார்த்துக்குவேன் ஏனால் நான் அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் நான் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டு சேஸ் ஸாரிஸ் வாங்கினா ரெண்டு ஸாரி ஃப்ரீ ஆமாம் சார் த்ரீ மெட்டிரியல் வாங்கினால் த்ரீ மெட்டிரியல் ஃப்ரீ அதைமாரி காட்டன் க்ரஷ்ஷு இந்தமாதிரி நிறைய போட்டிருக்காங்க நாங்கள் போயிட்டு வரணும் அதனால் தான் சார் ஃபேமிலியோடு போகணும் சார் அதனால் இப்போது கேப் ப்ரி புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஆமாம் சார் போய்விட்டு வந்துடலாம் சார் நீங்கள் எப்போது சொல்றீங்களோ அப்போது போய்விட்டு வந்துடலாம் சார்ஜஸ் இல்லை சார் அவ்வளோ முடியாது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோ ஆகாது த்ரீ ஹண் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் போட்டுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வேணா எனக்கு த்ரீ தௌசண்ட் செவென் ஹண்ரட் போட்டுக்கோங்க சார் ஆமாம் சார்